நீச்சல் கற்றுக்கிறக்கு முதல்ல கோ தெரிஞ்சவங்க யாராவது கூட கூட்டிகிட்டு போகணும் தே நீச்சல் தெரிஞ்சவங்கள யாராவது கூட கூட்டிகிட்டு போகணும் கூட கூட்டிகிட்டு போயிட்டு தண்ணியெல்லாம் எல்லா நல்லா தா தா மூச்சு பிடிக்க நல்லா கற்றுக்கணும் கற்றுக்கிட்டு பெரியவங்கள யாராவது பிடிக்க சொல்லிட்டு முக்கியமாக பெற்றவங்கள கூட்டிகிட்டு போகணும் பெற்றவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு நீச்சல் கற்றுக்கணும்